இந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை வடிவமைத்தவர்ன்னு இங்கே பேசுகிறபோது பார்த்தீங்கன்னா அது எல்லாம் விவசாயிகள்தான் விவசாயிகள் இன்னைக்கு நாட்டில ப ப அறுபது சதவீதம் பேர் விவசாயிகள்தான் அப்போ விவசாயம் இல்லைன்னு சொன்னாலே ஒன்றும் கிடையாது ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றதெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர்ன்னு அந்த உழவு இல்லைன்னு சொன்னாக்க பசிப்பிணி மட்டும் மாதிரி உழவுக்கு வந்து நம்ம வெ உழவன் க சேத்தில் கை வச்சால்தான் நம்மலாம் சோத்தில் கை வைக்கணும்னு சொல்வாங்க அதுமாதிரி விவசாயிகள் வந்து அந்த காலக்கட்டத்தில் அப்பெல்லாம் தண்ணி வந்து மேட்டூர்லருந்து வந்ததுன்னு சொன்னால் அதை வரும்னு சொல்வாங்க அப்பெல்லாம் அணைக்கட்டு வந்து கல்லணையெல்லாம் வந்து கரிகாலன் கட்டுனதுக்கப்பறந்தான் பிரித்து வெண்ணாறு காவேரின்னு வரும் இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் வந்து நீங்கள் ம தண்ணியை வந்து மம்புட்டி வெட்டி மடையை பாய்ச்சணுங்கிற தேவயில்லை க ஆத்தில் தண்ணி வந்தாலே அது பாட்டுக்கு மட மடன்னு பாஞ்சி ஒரு காலக்கட்டத்தில் இருந்தது அப்போ எல்லாம் விவசாயிகள் வந்து ஆடி மாதமே தண்ணி வந்துடும் அப்போது இருந்த ஒரு காலக்கட்டம் மாதம் மும்மாரி பொழிஞ்சிது இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்குது விவசாயிகள் நிலத்தை வளமாக்குறது வந்து அவங்கள்லாம் அப்போ பாடுபட்டாங்கள் அப்பெல்லாம் வந்து மாடு கன்னுகள்லாம் அதிகமாக இருந்தது ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு மாடு அதிகமாக இருக்கும் அந்த மாடுவெல்லாம் அந்த எருவு குப்பக்குழின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த குப்பையில் கொண்டுபோய் குப்பையை கொட்டி அந்த கோடை நாள் முடிஞ்சோடன்ன அதை குப்பக்குழி போடுவாங்க அடுத்து வயல்ல வந்து கொளஞ்சி விதைய தெளித்து அது தல சத்துக்கு கொண்டுப்போயி போடுவாங்க தலை வீட்டில இருக்க செடிக்கொடி மரத்தெல்லாம் வெட்டி தலையை வெட்டி அங்கே போட்டமா செ வயல்ல வளமாக்குறது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வர வர காலப்போக்கில் குறஞ்சிருச்சி குறஞ்சிருச்சின்னு சொன்னிங்கன்னாக்க விவசாயத்தை வந்து இப்போ எல்லாரும் ஒரு யாரும் ச விரும்பி செய்யமாட்டேங்கிறாங்க விவசாயத்தில் இப்போ வந்து நட்டம் வருது என்ன அப்படின் சொல்லிட்டு எல்லாருமே ஒயிட் கலர் எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு குறிக்கோளோடதான் இருக்கிறாங்களே தவிர விவசாயம் செய்து அதில் பாடுபடணுங்கிறது வந்து விரும்பமாட்டேங்கிறான் அப்பெல்லாம் சொல்வாங்க நான்லாம் வந்து ஒரு விவசாயின்னு சொல்லி இப்போ விவசாயின்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுற காலமாக இந்தக்காலம் போய்ட்டு இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலயும் விவசாயி போராடிக்கிட்டுதான் இருக்கிறான் ஏன்னு கேட்டிங்கன்னா காலம் வந்து இந்த பருவநிலை சு மாற்றம் வரும்போது அது வந்து விவசாயம் செஞ்சாங்கன்னா அந்த பயிர்களை வந்து முக்கால்வாசி அழிக்கிறதுக்குதான் ஏற்பாடாயிட்ருக்குது இப்போ பாருங்கள் குறுவையில் முன்னாடி தண்ணி திறந்து விட்டாங்க குறுவை நட்டாங்க திரும்ப தண்ணி இல்லை இப்போ அதை என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்துட்றாங்க அதிலயும் கொண்டு போய் இவங்க மாடுகளை மேய்க்கிறதுக்கு கொண்டு போய் விட்டர்றாங்க இதேமாதிரி வந்து விவசாயம் செய்கிறதுக்கு வந்து வாச்சான் போச்சான் பொழப்பாகத்தான் இருக்குது கைக்கு வந்து செ சேர்னால்தான் விவசாயம் வந்து ஒரு நம்பிக்கை உரிய பொருளாக இருக்கும் ஆனால் விவசாயிகள் இந்த நிலத்திலையெல்லாம் பாடுபடணும் பாடுப்பட்டு அவங்கவுங்களும் இந்த நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சி வந்தாங்கன்னாக்க நல்லாயிருக்கும் அந்த நிலத்த வளமாக்கிக்கிட்டிருக்குறது இப்போ விவசாயிகள்தான் வேற மண்ணை பொறுத்த வரைக்கும் வேற வளமாக்கணும்னு சொன்னிங்கன்னா தொழில் இதெல்லாம் வந்து தொழில் ரீதியா பார்க்குறபோது அதெல்லாம் வந்து அரசுத்திட்ட திட்டங்களை சார்ந்ததுதான் அது வந்து மக்களை ஒவ்வொரு தொழிற்சாலை வச்சு அதெல்லாம் பார்த்துக்குதுங்க ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்திலல்லாம் இந்த இப்போ எங்கள் மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைங்கறதே கிடையாது ஏன்னா இது ம ம சமவெளி பூமி இது எங்களுக்கு ரெண்டு பக்கமும் மலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது சமவெளியாக இருக்கணும் வயக வந்தா தண்ணி வந்தால் நடுவாங்க இல்லைன்னா வேற பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கொஞ்சம் எள் உளுந்தெல்லாம் கூட போட்டிருந்தாங்க மானாவரியாக இப்போ அதுவும் போடுறதில்ல எல்லாம் தண்ணி இருந்துதுன்னாக்க க்ரௌண்ட் வாட்டர் அதாவது நிலத்தடி நீரை எடுத்து தண்ணி விவசாயம் பண்ணி அதை வளமாக்கிக்கிட்டு அதை விடாமல் செஞ்சிக்கிட்டு வராங்க பாரம்பரியமாகவே அதுதான்